எனது தொழில் வளர்ச்சி ஆர்வத்தை தூண்டியதுன்னு தொலைப்பேசியை சொல்லலாம் ஆரம்பத்தில் தொலைப்பேசி லேண்ட்லைன்னு சொல்லுவாங்க அது கம்பி மூலியமாக தான் வரும் அதில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வரும் கம்பி அந்து போய்ரும் அதனால் வந்து சரியா கே பேசமுடியாது தகவல் அறியமுடியாது அதுக்கு அது அதுக்கு பின்னாடி செல்ஃபோன்னு ஒன்று வந்துது அது பெ பெரிய சைஸில் கொஞ்சம் பெரிய சைஸ்ஸாகருக்கும் அது உபயோகிட்டுருந்த பின்னாடி ஒரு சில வருடங்களுக்கு பிறகு அதே வளர்ச்சி அடைந்து டச்சு ஃபோன் சொல்லி அந்த தொலைப்பேசி செய்தி வந்துது இது வந்ததன் மூலியமாக ஏகப்பட்ட சலுகைகள் ஏகப்பட்ட ஆர்வம் ஏகப்பட்ட செய்தி இதமாதிரி ஒவ்வொரு தொழில்லையும் வந்து அதை பயன்படுத்துறாங்க இப்போ வந்து ஒரு தொலைப்பேசி இல்லாத ஆளே கிடையாது அப்படிங்கிறமாரி வளர்ச்சிக்கு அந்த தொலைப்பேசி செல்ஃபோன் வந்துருச்சு அதுக்கு காரணம் எல்லா எல்லா துறையிலையுமே இப்போ தொழில் துறையாகட்டும் படிப்பிலையாகட்டும் மற்றபடி போக்குவரத்துலையாகட்டும் எல்லா விதமான இதுலையும் வந்து தொலைப்பேசி நமக்கு வந்து உதவியாக இருக்கிறது அது தொலைப்பேசி ஒரு கையில இருக்கிறது ஒன்றும் இன்னொரு ஒரு நண்பன் நம்மகூட இருக்குறமாதிரி ஒரு உணர்வு தோணுது காவல் துறைலையும் அதேமாதிரி தான் எல்லா துறையிலையுமே தொலைப்பேசி வந்து இன்னக்கு தொழில்நுட்பத்தோட எல்லாமே இருந்த இடத்திலிருந்தே எல்லாருடைய நாட்டோடைய இந்தியா மட்டுமில்லை உலக நாட்டில் என்னென்ன நடக்குது செய்தி என்ன போகுது வருது போகுது எல்லாமே வந்து இருந்த இடத்துலயே இருந்து ஒவ்வொருத்தரும் கேட்டுக்குறாங்க அதனால் இன்றைய தொழில் வளர்ச்சியில வந்து செல்ஃபோன் வந்து அதிகம் பயன்படுத்துவது அதுதான் தொழில் வளர்ச்சி சொல்லாம் அதிக மக்கள் விரும்புவது அதான் அதனால் வந்து முன்னே தமிழ் மனிதனுடைய வாழ்வுலையும் முன்னேற்றம் நடந்து நடந்து வருது அப்படின்னு சொல்லுறேன்